இங்கே ஆஸ்பத்திரி இருக்குப்பா நம்ம போனவோன்ன அதையும் இப்போ இந்த வீடு தேடி மருத்துவம்னு தான் சொன்னாங்க அதே சமையத்தில் ஒரு அஞ்சாறு மாதம் கூட ரெண்டு மாதம் மூணு மாதம் கூட கொடுக்கல அப்புறம் கேட்டோம் ஃபோன் பண்ணி கேட்டோமுன்னா மாத்திரை மருந்தெல்லாம் ஸ்டாக் இல்லைம்மா தீந்துடுச்சி அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் என்னப்பா பண்ண முடியும் நீங்கள் போய் வெளியே போய் வாங்குங்கோ அன்னூர் போய் வாங்குங்கோ அப்படின்னு நம்ம சொல்லல்ல நம்ம வயதானவங்கள வச்சிட்டு எங்கே கூட்டிகிட்டு போகிறது நம்மனால் பஸ் ஏறி போகவும் முடியாது அந்தளவுக்கு நம்ம வீட்டில் சவுரியமுமில்லை இங்கேருந்து ஆட்டோ வச்சி போனமுன்னால் இரநூறு முன்னூறு கேட்கறாங்க அந்தளவுக்கு நம்ம வீட்டில் சவுரியப்பத்தாததுப்பா நம்ம என்ன பண்ண முடியும் அதான் நான் இப்படியெல்லாம் இருந்ததுனால் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது என்ன பண்ண முடியும் நம்ம ஒன்றும் பண்ண முடியாமத்தான் இப்போ நம்ம ரொம்ப கஷ்டப்படுகிறோம் ஏதோ பக்கத்திலேயே நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி நம்மூர்லேயே ஒரு சவுகரியமா நல்லது அந்த கவுர்மெண்ட் பார்த்து செஞ்சிக்குடுத்துதுன்னா ஏழைப்பாழைகளுக்கெல்லாம் ஒரு சவுகரியமா இருக்கும் நல்லாவுமிருக்கும் கஷ்டமும் படமாட்டோம் நம்மனால் இப்போ வயிசானவங்கல்லாம் நாங்கள் வீட்டில் இருக்கிறோம் என்ன பண்ண முடியும் வயிதானவங்களெல்லாம் வச்சிட்டு சவுகரியம் இருந்தாக்கூட பரவாயில்ல சவுகரியமே நம்ம இல்லாமல் இருக்கிறோம் எதோ கூலி வேலை செஞ்சிதான் நம்ம சாப்புடுறோம் அதே ஒரு நாளைக்கு இல்லைங்ன்னா அதே நம்ம ரொம்ப கஷ்டப்படுவோம் அந்த மாதிரி தான் இப்போ நாம இருக்கிறோம் இதை அந்த கவுர்மெண்ட் பார்த்து நம்மளுக்கு ஒரு நல்ல இதாக செஞ்சு கொடுத்ததுன்னா எல்லாருக்கும் ஒரு நல்ல சவுகரியமா இருக்கும் ஜனங்களுக்கும் ஒரு சவுகரியமிருக்கும்